ஹலோ அன்னபூர்ணா ஹோட்டலா சார் சார் இந்தமாதிரி நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இடியாப்பமும் வடையும் இடியாப்பத்துக்கு வந்து சாம்பார் கொடுத்துருந்தீங்க அந்த இடியாப்பம் வந்து மாவாக இருக்குது சார் கொஞ்சம் வந்து மாவு இல்லாமல் செஞ் ரொம்ப மாவாக இருக்குது சார் அது வந்து சாப்பிடவே முடியாது போல மாவு எடுத்து சாப்பிடுறமாதிரி இருக்கு சார் சாம்பாரும் நேற்று வச்ச சாம்பாரு போல சார் புளிக்குது அந்த சாம்பாரும் கொஞ்சம் நல்லாவே இல்லை சார் சாம் இது வடையும் வெளி வெளியில் வந்து அரை கலரில் வெந்தமாதிரி இருக்குது உள்ளே சாப்பிட்டா மாவு அப்படியே மாவு சார் எது எல்லாமே அப்படி மாவாக இருக்குது சார் நல்லாவே இல்லை சார் சாப்பாடு ஃபுட் என்ன சார் ப்ரொவைட் பண்றீங்க நீங்கள் ஒரு கஸ்டமரை இப்படி தான் கவனிப்பீங்களா இப்படி தான் வந்து சாப்பாடு கொடுப்பீங்களா சார் சில பேருக்கு செரிமானம் ஆகும் சில பேருக்கு செரிமானம் ஆகாது சார் இப்படிலாம் பண்ணாமா பண்ணலாமா சார் கொஞ்சம் கவனமாக கஸ்ட அவங்க செய்றவங்களை வந்து கொஞ்சம் கவனமாக செய்ய சொல்லுங்கள் சார் செய்கிற சாப்பாடையாவது ஒழுங்காக செஞ்சு போடுங்கள் சார் எல்லாரும் உங்கள் ஹோட்டலை விரும்பி வர்றாங்க அப்படினால் நீங்கள் நல்லா செஞ்சு போட்டால் தானே சார் திரும்பி திரும்பி விரும்பி வர முடியும் இப்போது நான் ஹாஸ் என்னை மாதிரி ரெண்டு மூணு பேரு கொறை சொல்லி என்னை திரும்பி இந்த ஹோட்டல் போகாதே அந்த ஹோட்டல் போகாதே அப்படி இந்த ஹோட்டல் போகாதே இங்கே நல்லால இங்கே நல்லா இருக்காது நல்லா செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படினா உங்களுக்கு தானே சார் அது லாஸ் ஆகும் கொஞ்சம் நல்லா செஞ்சுபோ செய்ய செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் சார் நல்லாவே இல்லை சார் இதை நீங்கள் வாங்கிக்குங்க சார் திரும்பி அதை ரிட்டன் வாங்கிக்குங்க கா பே பண்ணிடுங்க பேமெண்ட் அனுப்புங்க சார் இல்லைனா நீங்கள் இன்னும் வேறே ஏதாவது இருந் இருக்குதா சொல்லுங்கள் நான் வேறே ஏதாவது ஆர்டர் போடுகிறேன் இல்லைனா இட்லி தோசையாவது அனுப்பிவிடுங்க ஆர்டர் போடுகிறேன் சார் அந்த இது அமௌண்ட்டுக்கு அப்படியே இட்லி தோசை அனுப்பி விடுங்க சார் எனக்கு இந்த சாப்பாடு வந்து நல்லாவே இல்லை சார் வேணுனால் ரிட்டன் வேணால் அனுப்பி விடுறேன் அப்படி இல்லை நீங்களே கொட்டிக்கங்க அப்படினால் நான் கொட்டவும் செய்கிறேன் சார் நல்லாவே இல்லை சார் இனிமேலாவது கொஞ்சம் ஒழுங்காக பண்ண சொல்லுங்கள் சார் அவங்களை